தமிழ் மொழியை கட்டாய படுத்தணும்னா இங்லிஷ் மீடியம்ல கம்பல்சரி தமிழுங்கிற ஒரு பாட பகுதியை வக்கணும் நம்ம ஊர் குழந்தைங்க இங்லிஷ் மீடியம்ல படிச்சாலும் தமிழ் மீடியம்ல படிச்சாலும் வெளியூர் போனாலும் நம்மளோட தமிழ் மொழியை மறக்காமல் தாய் மொழியை பேசணும் தமிழனென்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின் சொன்னதுக்கேற்ற மாதிரி நம்ம நடக்கணும்